ஹலோ டெய்லரா ஆ நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்ஸ்க்கு கொடுத்துருந்தோமே பசங்களோடது ஸ்டிச் பண்ணிவிட்டிங்களா இ இன்னும் ஒன் வீக்கில ஸ்கூல் திறந்துருவோம் இன்னும் எவ்வளவோ நாள் ஆகும் எங்களுக்கு இன்னும் ஃபைவ் டேஸ் குள்ளே வேணும் ஆ ஓகே சார் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கு பண்ணலாமா ஓ சரி சரி வேணாங்க ஆ ம்